நான் வந்து எங்கள் ஊரில் எக்ஸிபிஷன் போட்டிருந்தப்ப அதை பார்த்திருக்கேன் நான் வந்து கண்காட்சினு பெரிசா ஸ்கூல்ஸில் கூட்டிகிட்டு போகிறதையும் அப்புறம் காலேஜில் கூட்டிட்டு போவாங்க அதுக்கப்புறம் எங்கள் ஊருலையும் நிறையா கண்காட்சி போடுவாங்க நான் அதையெல்லாம்தான் பார்த்திருக்கேன் எங்கேயும் ஸ்பெசிஃபிக்காக போகணுன்லாம் ஆசை கிடையாது ஆனால் அங்கே பார்த்தப்ப நிறையா புதுசு புதுசானா விஷயத்தை நான் எக்ஸிபிஷனில் பார்த்தேன் கற்றுக்கிட்டேன் ஸ்கூல்ஸில் கூட்டிகிட்டு போகிறப்ப அப்போ நிறையா விஷயத்தை பார்த்தேன் அதுவே காலேஜில் கூட்டிகிட்டு போகிறப்ப அங்கேயும் நிறையா விஷயத்தை நான் பார்த்தேன் அப்பா அம்மாக்கூட நான் எங்கள் ஊரில் போட்டிருந்தப்போ எக்ஸிபிஷனுக்கு போயிருந்தேன் அப்போயுமே நான் நிறையா பார்த்தேன் நிறையா பார்த்து எக்ஸிபிஷன்லாம் நிறையாவே கற்றுக்கிட்டேன் அங்கே நிறையா கேம்ஸெல்லாம் கூட இருக்கும் நம்ம அதையும் பார்க்கலாம் கண்காட்சியில் இப்போ சைன்ஸ் எக்ஸிபிஷன் அப்படினு நம்ப போனோம்னா அங்கே வந்து நிறையா சயின்டிஃபிக் சம்மந்தமாக நிறையா வச்சுருப்பாங்க சின்ன சின்ன கிளாஸ்ன்றப்போ அந்த வால்கனோ பல்ப் அந்தமாதிரிதான் இருக்கும் கொஞ்சம் பெரிய கிளாஸெல்லாம் போகப்போக நிறையா புதுசு புதுசான விஷயத்தெல்லாம் அங்கே வச்சுருப்பாங்க அதெலாம் நம்ம பார்க்கலாம்